எங்க ஊரில் வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நெட்வொர்க்கு எதுனா வந்து பார்த்திங்கள்னா ஜியோதான் அதுவும் வந்து ரொம்ப அதிகமான்லாம் சொல்ல முடியாது வந்து பார்த்திங்கள்னா இந்த ஜியோவே வந்து ரெண்டு பாயிண்ட் ஒரு பாயிண்ட்தான் கிடைக்கும் அதுக்கும் வந்து எங்கே போணுன்னா எங்க ஊரில் தனியாக இந்த வீடுங்களெலாம் இருக்காமல் மழைப்பெய்ற நேரத்தில் இன்னும் சுத்தமாக கிடைக்காது வீடுங்களெலாம் இருக்காத நேரத்தில் இந்த மொட்டைமாடி இந்த டேங்க் எங்கள் ஊர் குட்டை அந்தமாதிரி போனால் மட்டும்தான் அந்த இதுவும் கிடைக்கும் டவர் அந்த ரெண்டு பாயிண்ட் ஒரு பாயிண்ட்டும் அதுவும் பார்த்திங்கனா அந்த மழைப்பெய்யுற நேரத்தில் சுத்தமாக கிடைக்காது வீட்டுக்குள்ளே வந்தால் ஃபோன் வரதே ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் சிரமமாகதான் இருக்குது ஏதாச்சும் ஒரு டவர் அந்தமாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அதுக்கப்புறோம் பார்த்திங்கள்னா நெட்வொர்க்குனா சேவைனால் எங்கள் ஊரில் எதுவும் இல்லை பக்கத்து ஊர் போகணும் அப்படியே பக்கத்து ஊர் போனால் நல்ல நெட்வொர்க் சேவை பண்ணுறாங்க அதுவும் பார்த்திங்ள்னா ரொம்ப கஷ்டம் இங்கேருந்து நடந்து போகணும் ரெண்டு கிலோமீட்டரு பஸ் வசதிலாம் ஏதும் கிடையாது எங்கள் ஊரில் அதனால யாராச்சும் வண்டி இல்லான நடந்து வெயில் அடிக்கும் வயசானவங்களெலாம் வந்து போக முடியாது யாராச்சும் வந்து அதுக்குனே ஒருத்தர் ஏதுனா கம்பெனிக்கு போறவங்க லீவு போட்டு வீட்டில் இருக்கிறவுங்க லீவ் போட்டு கூட்டினு போனால் மட்டும்தான் அதுவும் சேவை வந்து பண்ண முடியும் ஆனால் பண்ணுறாங்க சேவை இல்லைன்னுலான் சொல்ல முடியாது ஆனால் வந்து ரிஸ்காக இருக்குது இதே எங்கள் ஊரில் இருந்துச்சுனால் இதுவே பக்கத்தில் இருந்துனால் நடந்து போயிடுவோம் வந்துடுவோம் அதனால கொஞ்சம் ஈசியாக இருக்கும் அதுக்கப்புறோம் பார்த்திங்கள்னா டவரு வந்து அதுதான் சொன்னமாதிரி ரொம்ப தொலைவாகப் போகணும் ரொம்ப ரிஸ்காக இருக்குத எங்களுக்கு இது வந்து பக்கம் ஒரு டவர் இருந்தால் நல்லா இருக்கும் இந்த ஜியோவும் பார்த்திங்கள்னா வந்து கொஞ்சம் ஹைட்டான இடோம் இருக்கு பார்த்திங்ளா அந்தமாதிரி இடத்துக்குப் போனால் மட்டும்தான் நல்லா கிளியராக ஒரு டாக்குமெண்ட்டு ஒரு அர்ஜெண்டாக ஒரு காலேஜ் ஏதாச்சும் சென்ட் பண்ணணும் அப்படின்னா மட்டும் அப்படின்னாகூட அர எங்களால் வந்து சென்ட் பண்ண முடியறதில்ல அது வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுது அதனால எங்களுக்கு வர்ற சேவைகூட வந்து எங்களுக்கு வந்து சீராக வந்து அமையறதில்லை சேர்றதில்லை கொஞ்சம் லேட்டாகி அந்தமாரிதான் வந்து சேருதுங்க